ஹலோ சார் உடுப்பி ரெண்டாரெண்ட்டா ஆ சார் எனக்கு பதினைஞ்சாந்தேதி பதினொரு மணிக்கெல்லாம் ஃபிஷ்ஷில் ஃபிஷ் பிரியாணி ஒரு அஞ்சு கிலோவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ஒரு ரெண்டு கிலோவும் வேணும் சார் ஆ சில்லி சிக்கன் ரெண்டு கிலோ எவ்வளோ சார் எவ்வளோ ஆகும் என்ன சார் என்ன சார் ஃபை தௌசண்ட்னா ஓ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார் நாங்கள் இதான் தானே வா நிறையா வாங்கிறோமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார் ஓ பே பேக்கேஜுயெலாம் எப்படி சார் இருக்கும் என்னென்னா என்னென்னா வைப்பீங்க சார்

சரி சார் சரி சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு பதினைஞ்சாந்தேதி ஃப பதினொரு மணிக்கெலாம் கரெட்டாக வந்துடணும் சார் அட்ரஸ் சொல் காலையில் சார் ஆ சார் ஓகே சார் ஓகே சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆ ஆ ஆ நாகப்பட்னம் பத்தொம்பது கீழே வீதி டோர் நம்பர் பத்தொம்பது நாகப்பட்னம் கீழே வீதி நாகப்பட்னம் மாவட்டம் சார் ஓகே சார் ஓகே சார் ஆ தேங்க்யூ சார்